ராக் க்ளைம்பிங் நான் முதல் முறையாக கொடைக்கானல்ல பண்ணேன் கொஞ்சம் பண்ணும்போது ஆரம்பத்தில் ரொம்ப பயந்துகிட்ருந்தேன் எப்படி பண்ணப் போகிறோன்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது நம்மனால பண்ண முடியுமான்ற ஒரு அப்படின்றது என்னால் திங்க் பண்ண முடியலை அந்த இடத்துல அப்போ டிரை பண்ணலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கள் எனக்கு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்குனாங்கள் அப்போ ஆரம்பத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு கை காலெல்லாம் நடுக்கம் வந்தது பண்ண முடியாதோன்றது ஒரு பயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் டிரை பண்ணிட்ட பிறகு அந்த இடத்த போய் நான் ரீச் பண்ணிட்ட பிறகு எனக்கு ஒரு அதான் ஃபஸ்ட்டு வெற்றின்றது எனக்கு தெரிஞ்சது ஸோ விடாமுயற்சியை பண்ணோம்னால் எல்லாத்துலையும் நம்ம வெற்றி ஆகலான்றது முடிவாச்சு